நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிஎஸ்கே சிஎஸ்கே எல்லாத்தோட பிக்கஸ்ட் இதுவும் கூட எல்லாேரும் அது ஒரு ட்ரீம்மாகவே வச்சுருப்பாங்க சிஎஸ்கே ஒன்று அதுக்கப்புறம் வந்து அதிகமாக வே விளையாட்டு அப்படினால் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறது அப்புறம் வந்து கபடி இதெல்லாமே ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு